ஹல் ஹலோ மேடம் ஹலோ குட் மார்னிங் மேடம் இஎஸ் ஸ்கூலுங்களா மேடம் ஓகே மேடம் நாங்கள் திருக்கோவிலூர்லேருந்து கால் பண்ணுறோம் என்னோடய டாட்டர் வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அவங்க வந்து ஃபோர் ஃபிஃப்டி எபோவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க உங்களோடய ஸ்கூலில் லெவன்த்து லெவன்த் டுவல்த் அட்மிஷன் போயிகிட்ருக்கு அதில் அட்மிஷன் போடுறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் மேடம் ஆமாம் மேடம் ஓகே எந்த எ என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது குரூப்லாம் ஓகே எனக்கு வந்து பயாலஜி குரூப் வேண்டும் மேடம் பயாலஜி ஆமாம் பயாலஜி குரூப் சயின்ஸில் வந்து ச எயிட்டி எபோவ் மேக்ஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்

ஓகே மேம் என்ன ஃபீஸ்

ஓகே ஓகே மேடம் அப்புறம் ஸ்கூல் ஆ எக் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்கூலில் ஓகே ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் அப்புறம் எம் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேன் ஃபீஸ் வேன்லாம் நீங்களே அதில் என்ன க வேன் ஃபீஸில் எதனா டிஸ்கௌண்ட் பண்ணுவீங்களா இல்லை ஃபீஸ் நாங்கள் எதனா டொனேட் டொனேஷன் மாதிரி எதனா பே பண்ணணுமா

ஓகே ஓகே மேடம் இல்லைங்க மேடம் அவ்வளோதான் நான் ஏதா இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குறேன் மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ